வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கூடிய ஒரு முக்கியமான பாடம் அப்படினா நம்ம கூட இருக்க கூடியவர்கள் நமக்கு எப்போது நமக்கு ஆப்போசிட்டாக நடப்பாங்க அப்படிங்கிறத தெரியாமல் பல சந்தர்ப்பங்களில் பல விதமான தோல்விகளை நம்ம சந்திச்சுக்கோம் அதாவது ஒரே விஷயம் நம்ம யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கையாக இருக்கோம் அப்படினா நமக்கு அந்த விஷயம் பிடிச்சுருந்தா நம்ம அவங்க கூட இருக்கலாம் பிடிக்கல அப்படினா எதுவும் சொல்லாமல் விலகி போயிடலாம் அதை பற்றி எந்த பிரச்சினை இல்லை ஆனால் கூட இருந்து அவங்ககிட்ட பிடிக்காத விஷயங்கள எடுத்து கொண்டு போய் மற்றவங்ககிட்ட நாம்ம ஒரு விளம்பரமாக சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய தாக்கத்தை ஏற்ப்படுத்திருக்கு இந்த மாதிரி பலவிதமான பாடங்கள் இது மூலிமா நிறையா கற்றுருக்குறேன்